எனக்குப் பிடிச்ச உணவு வந்து நான்வெஜ் நான்வெஜ்னா எல்லாமே சாப்பிடுவேன் அதில் எனக்கு ரொம்ப பேவ்ரெட்டு அப்படினா வந்து மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி எங்கே கூப்பிட்டு சாப்பிட சொன்னாலுமே நான் சாப்பிடுவேன் ஏன்னால் அது வந்து என்னோட அவ்வளோ பேவ்ரெட்டு டெய்லி ரெஸ்ட்டாரண்ட் போய் சாப்பிடன்னு சொன்னாலுமே வந்து அந்தக் காசை பார்க்காம கடன் வாங்கியாவது அந்த ரெஸ்ட்டாரெண்ட் போய் மட்டன் பிரியாணியை சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு வந்து எனக்கே வந்து மட்டன் பிரியாணி வந்து பிடிக்கும் ஏன்னெனு பார்த்திங்ன்னா சின்ன பிள்ளையிலே வந்து ஒரு பாய் வீட்டு மேரேஜ்க்கு வந்து எங்கப்பா அழைச்சிட்டுப் போயிருந்தார் அப்போ போய் எல்லாேருமே வந்து சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து சைவம் சொல்லிவிட்டு மூணு வகையான சாப்பாடுமே வந்து அந்த முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் வச்சுருந்தாங்க அந்த பாய் வந்து இங்கே மட்டன் ரொம்ப முஸ்லீம்சை வந்து எங்களோட கல்ச்சரில் வந்து மட்டன் வந்து ஸ்பெஷலு ஸோ நீங்கள் அதை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிடாங்க எங்கள் அப்பா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார் அதனால அவர் சைவ சாப்பாட்டில் சாப்பிடாரு சரி நீங்கள் சைவம் சாப்பிடுங்க உங்கள் பசங்களை வந்து மட்டன் சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யாருனால் எங்கள் அப்பாவோட மேஸ்திரி அவர் வந்து பா சொன்னதுனால் போய்யெங்க எங்கள் அப்பா வந்து நீங்கள் போய் மட்டன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னிக்கிப் போய் நாங்கள் மட்டன் சாப்பிட்டதுதான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டதுதான் அதிலருந்து மட்டன் பிரியாணினால் ஆர்வம் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவும் என் தம்பி ரெண் மூணு பேருக்குமே வந்து மட்டன்னால் வந்து அவ்வளோ ஸ்பெஷலு மட்டன் பிடிக்கும் மட்டன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலே வந்து எங்கப்பா வீக்லி ஒரு தடவை வந்து ஞாயிற்று கிழமையில் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்து தருவார் எங்கம்மா செய்வாங்க ஆனால் அந்த டேஸ்ட் வரவே வராது ஆனாலும் மட்டன் பிரியாணி அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறதுனால வந்து நாங்கள் அதை விடவே மாட்டோம் மட்டன் பிரியாணினாலே பிடிக்கும் அதை அப்படியே சாப்பிட்டுக்குட்டு அப்படியே சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட் அவர் பாய் செஞ்ச டேஸ்ட் வந்து செம டேஸ்ட் அதை அப்படியே இன்னைய வரைக்குமே வந்து அது நாக்கில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது அவ்வளோ டேஸ்ட் அதிலருந்தே வந்து பிரியாணி அதுவும் மட்டன் பிரியாணினாலே ரொம்ப பிடிச்சிப் போயிடுச்சு